எதாச்சும் புதுசாக சமைக்கணும் அப்படின்னா யூட்யூப் யூட்யூப் பார்த்து அதில் இருக்கமாதிரி சமைச்சிருக்கேன் யூட்யூப் சேனலில் எப்படி எப்படி செய்றாங்களோ அதை வச்சு அதே மாதிரி சமைச்சு ட்ரை பண்ணியிருக்கேன் நல்லாவும் வந்துருக்கு